இந்த வீடு கட்டினோம்ன்றது நான் கூரை வீட்டில் இருந்தேன் மழை காலத்தில் ஒழுகும் அது ஒன்று வந்து ரொம்ப கஷ்டகாலம் நம்ம வறுமை கோட்டில் தான் இருந்தோம் அதனால் அந்த இது மலையெல்லாம் ஒழுகும் இந்த மரக்கட்டன்ற ஒரு பூச்சியெல்லாம் உள்ளே வரும் ஈரம் கோர்த்துக்கின்னு படுக்க முடியாது சரி எல்லோரும் வீடு கட்டுகிறாங்களேனு சொல்லி இப்போ ரொம்ப பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கடனை உடன் வாங்கி நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் கட்டாமல் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஆரம்மிச்சோம் ஆரம்பத்தில் எல்லோரும் கேட்கும் போது ஒரு ஒரு லட்சம் அப்படி ரெண்டு லட்சம்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க வைக்க சுற்றுப்புறம் இருக்கிறவங்க எல்லோரையும் கூப்பிட்டோம் கூப்பிட்டு வந்து பெரிய அளவில் எங்களை வந்து ஒரு நாலு ஐந்து லட்சம் வரையிலேயும் வீடு ஆகிடுச்சி நான் வந்து வச்சுருந்தது என்னமோ ஒரு ஒரு லட்சம் ஒன்றை லட்சம் தான் ஆனால் இது எல்லோரும் இப்போது ஒரு முறை தான் கட்டுவ அதுக்கு அப்புறம் சரியாக கட்ட முடியாது அதனால் கட்டு கட்டுனு சொல்லி ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே கடனாக ஆகிருச்சு அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள்லாம் வீடு கட்டுறவங்கெல்லாம் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டி சிறப்பாக நல்லா இருக்கும் தேவை இல்லாமல் இப்போது பெரிய பெரிய மாடி மாடியாக கட்டுறாங்கன்னு சொல்லி நீங்களும் கடனை உடன் வாங்கி உங்களுடைய மனஉளைச்சல் அப்புறம் அந்த இதுலாம் வந்து டென்சன் ஆகிக்காதீங்க